கேஜி எங்கள் கோயமுத்தூரிலே வந்து பெரிய தேயேட்டர் எதுன்னால் கேஜி தேயேட்டரு அந்த கேஜி தேயேட்டரு வந்து என்ன புதுப்படம் வந்தாலும் அந்த கேஜி தேயேட்டர்ல தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஏன்னா கோயமுத்தூர்ல அதுதான் இருக்கிறதுலியே பெரிய தேயேட்டரு அந்த தேயேட்டரு வந்து எல்லாமே எல்லாமே பெருசாக சூப்பராக இருக்கும் அங்கே வந்து அஞ்சு ஸ்க்ரீன் அஞ்சு ஸ்க்ரீன் மல்ட்டிபுல் ஸ்க்ரீன் எல்லாமே அங்கேதான் இருக்குது இங்கே சிட்டிலேயே பெரிய தேயேட்டரு எதுன்னால் கேஜி தேயேட்டருன்னுதான் சொல்லுவாங்க அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா கே சாப்படுறக்கு சாப்படுறக்கு எல்லாமே பக்கத்தாலேயே நியர் பை எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தி அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா கேஜி தேயேட்டரு கேஜி கேஜி தேயேட்டருக்கு அப்பறம் எது பார்த்திங்கன்னா கங்கா கங்காவில வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஆனால் இப்போ அந்த தேயேட்டரு வந்து இப்போ இப்போதைக்கி அந்த தேயேட்டரு வந்து இல்லை அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா மிராஜ் மிராஜ் வந்து கேஜிக்கு பக்கத்திலையே தான் தான் இருக்கும் பக்கத்திலையே பக்கத்திலையே இருக்கிற தேயேட்டரு வந்து நல்லாயிருக்கும் தேயேட்டரு எல்லாமே ஸ்க்ரீன்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே பெரிய பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேஜி தேயேட்டருல வந்து சாப்பாடு அந்த பாப்கார்ன் இதெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்பறம் மிராஜ் பார்த்திங்கன்னா மிராஜிலயும் சாப்படுறக்கு எல்லாமே செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கேண்டீன் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் கேஜி கேஜி கே சினிமா தேயேட்டருலலாம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க அமௌண்ட் இது எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கேஜி சூஸ் பண்ணலாம்